இப்போ கோலம் போடுறது வந்து என்ன அப்படினால் நாங்கள் வந்து வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் க வழித்து நல்லா கிளீன் பண்ணி முன்னக்கால கோலம் போட்டால் நல்லா இருக்குன்னு கோலம் போடுவோம் அதே வந்து சாமி கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போனால் எதுக்கு தண்ணிர் வைக்கிறோம் அப்படினால் நாங்கள் வந்து கணவர்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டு வரோம் இதே வந்து உங்களுக்கு நெற்றியில் வந்து ஒரு குங்குமம் வைக்க சொல்கிறீங்க குங்குமம் வச்சால் நாங்கள் வந்து கணவர்கள் வந்து நல்லா இருக்கட்டும் அதுக்கு தான் வந்து போகிறது இதே தர்காவுக்கு வந்து நாங்கள் போகிறோம் தர்காவுக்கு போகிற போது ஒரு ஒரு எந்திரங்கள் வந்து நாங்கள் கட்டுவோம் அதே வந்து நாங்கள் வந்து அது நல்லாயிருக்கு ஒரு ஒரு இப்போ பேய் பிசாது எதுவும் வந்து எங்களுக்கு அண்டக் கூடாது அதுக்கு தான் நாங்கள் வந்து தர்காவுக்கு போகிறோம் இதே வந்து கோயிலுக்கு போய் நாங்கள் சாமி கும்பிட்டா எங்களுக்கு வந்து நல்லது நடக்கட்டும் அதுக்கு தான் வந்து நாங்கள் எந்த கோயிலுக்கும் வந்து புனித நீராடி நாங்கள் வந்து கோயிலுக்கு போவோம்